நான் பறவைகளை ரசிச்சது இல்லை ஆனால் ஒரு ஒரு சில டைம் ரசிச்சிருப்பேன் ஆனால் அந்த அளவுக்கு ரசிக்க மாட்டேன் அப்போ நான் பார்த்து கொஞ்சம் ஆச்சர்யப்பட்ட பறவை எதுன்னா தவிட்டுக்குருவி அந்த குருவி மோஸ்ட்லீ எல்லாம் பார்க்க வாய்ப்பிருக்கு ஆனால் இப்போ காலக்கட்டத்தில் அது இருக்கான்னு தெரியல நான் இப்போல்லாம் பார்க்குறதே இல்லை அதெலாம் ஒரு ரெண்டு மூணு வருஷமாக அதெலாம் பார்த்ததே கிடையாது அது எப்படின்னா இப்போ ரெண்டு காலு இருக்கு ரெண்டு கால்லையும் தவ்வி தவ்வி தான் வருமே ஏன்னா அது நார்மல்லாக நடக்க முடியாது மற்ற பறவைகளும் ஒரு ஒரு கால் வச்சு நம்ம நடக்கறமாரி நடக்கும் ஆனால் அந்த குருவி மட்டும் கால் அப்படி எடுத்தெடுத்து எப்படின்னா ஜம்ப் பண்ணி ஜம்ப் பண்ணி வரும் அந்த மாதிரி குருவி நான் இதுவரைக்கும் நான் பார்த்ததே கிடயாது ஏன்னா எனக்கு அந்த பறவை ரொம்ப பிடிச்சும் இருக்கு இந்த ரெட்டைவால் குருவியும் அதுவும் ஒரு நாள் சண்டை போட்டுருந்திச்சு அப்போ பார்க்கும்போது எனக்கு மிகவும் ஆச்சர்யமாக ஆயிடிச்சு சண்டைனா எப்படின்னா அந்த காலை வச்சு ரெண்டுமே அடிச்சிட்டுருந்ச்சிங்க ஆனால் சரி எப்படி இருந்தாலும் ரெட்டைவால் குருவி தான் ஜெய்ச்சிடும் அப்படின் சொல்லிட்டு நானும் பார்த்துட்டே இருந்தேன் சரி என்ன தான் பண்ணுதுங்கன்னு பார்க்கலாம்னு பார்த்துட்டு இருந்தேன் திடீர் என்னா பண்ணிச்சு இந்த ரெட்டைவால் குருவி அப்டே எகிறி அப்டே அந்த அதோட தாட இருக்கில் அந்த எலும்பில் அப்டே எட்டி ஒதச்சு சரி ஒரு அடி வாங்கிச்சின்னு மறுபடியும் சண்டைக்கு வந்துச்சு இதுவும் வந்துச்சு ரெட்டைவால் குருவியும் வந்துச்சு சண்டைக்கு எல்லாருக்கும் தெரியும் ஆனால் ரெட்டைவால் குருவி தான் கொஞ்சம் பவர்ஃபுல்லானதுன்னு ஆனால் ஒரு ஒரு பத்து நிமிஷமாக இந்த சண்டை போயிட்டே இருக்கு யார் ஜெயிப்பாங்க யார் ஜெயிப்பாங்கன்னு நானும் பார்த்துட்டே இருந்தேன் திடீர்னு இந்த ரெட்டைவால் குருவி வந்து தன்னோட காலை வச்சு வாலை வச்சு ரெண்டுத்தையும் வச்சுமே அந்த தவிட்டுக்குருவி அடி அடின்னு அடிச்சிச்சு அதற்கப்பறமா அந்த தவிட்டுக்குருவி வந்து ரொம்ப வேதனைக்கு உள்ளாயிடுச்சு வேதனைக்கு உள்ளாயிட்டுன்னா கொஞ்சம் டயர்டாக அடிவாங்கிட்டு ரொம்ப சக்தியே இல்லாத மாதிரி அந்த தவிட்டுக்குருவி தோணுச்சு ஒரு நாள் என்னா பண்ணுச்சு அந்த தவிட்டுக்குருவி டக்குன்னு அன்றைக்கு கதை முடிஞ்சிச்சு அது ரொம்ப அடி வாங்கிச்சு அடுத்த நாள் அடுத்த நாள்ன்னா ஒரு கொஞ்சம் சில நாள் கழிச்சு சில நாள் கழிச்சு மறுபடியும் சண்டைக்கு வரப்பார்த்துச்சி சண்டைக்கு வரும்பொழுது மறுபடியும் ரெண்டு பேரும் பார்த்து நானும் எதார்த்தமாக பார்த்தேன் எதார்த்தமாக எங்கள் வீட்டு ஜன்னல்லருந்து எட்டி பார்த்தேன் எதார்த்தமாக சண்டை போட்டு இருந்துச்சிங்க சரி எப்படி இருந்தாலும் இன்னைக்கு வந்து தவிட்டுக்குருவி தான் ஜெயிக்கும்ன்னு பார்த்தா இந்த வாட்டி ரெண்டு ரெட்டைவால் குருவி வந்திச்சு ஒரே ஒரு தவிட்டுக்குருவி தான் ரெண்டு ரெட்டைவால் குருவியுமே அடிக் எகிறி அடிக்கலாம்னு வந்துச்சு அந்த இடத்துல ஒரு ஜம்ப் ஒன்று போட்டு ரெண்டு ரெட்டைவால் குருவியுமே இந்த தவிட்டுக்குருவியை வந்து அடி அடின்னு அடிச்சிச்சு ரெண்டுமே சாகற நிலமைக்கு போய்டிச்சு நான் நான் தான் போய் காப்பாற்றுன்னே இதை சொன்னால் நீங்க நீங்கள் எப்படி இருந்தாலும் நீங்கள் நம்ப மாட்டீங்க ஏன்னா இது ஒரு அரிய காட்சி யாராலையுமே இதை நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டீங்க என்னா இவன் பொய் சொல்லுறான் அப்படினு ஆனால் நீங்கள் நம்பலனாலும் நம்பனாலும் இது தான் உண்மைமங்க நான் பார்த்து நான் மட்டும் போகலன்னா அந்த ரெண்டு குருவியுமே இறக்கற நிலமைக்கு போயிருக்கும் ஏன்னா அந்த அந்த அளவுக்கு விடாமுயற்சியோட வந்துச்சு ஒரு ரெண்டு மூண்நாளைக்கு முன்னாடி பார்த்தா அது அடிவாங்கின்னு இருந்துச்சி திடீர்ன்னு இவ்ளோ தன்னம்பிக்கை வந்துருக்கு அதற்கு அப்போ நம்ம என்ன பண்ணலாம் இதே மாரியே நம்பளும் தன்னம்பிக்கையோட இருக்கணும் அந்த குருவியே அப்படி பண்ணும்போது நம்மளால் பண்ணமுடியாதா இது ஒரு ஒரு பெஸ்ட்டு அட்வைஸ்ஸாக வச்சுக்குங்க இதான் நான் பார்த்த ஒரு அபூர்வமான விஷ்யம் அந்த பறவைகளை வாட்சிங் செய்யும்போது